ஆ வாங்கப்பா சொல்லுங்கள் என்ன வேணும் ஹலோ சரி சரிப்பா என்ன பூ வேணும் மஞ்ச சாமந்தி இருக்கு எவ்வளோ எத்தனை கிலோப்பா எத்தனை எத்தனை கிலோ வேணும் சரி சரி சரி சரி ஆ இப்பைக்கு மஞ்ச சாமந்தி வந்து வில கொஞ்சம் சீப்பாக தாம்மா இருக்கு ஏன்னா இப்போ முகூர்த்த தேதி இல்லைங்ளா ஆடி மாசத்தில் கல்யாணம் நடக்காது அதனால் கொஞ்சம் கம்மியாகதான் போயிட்டுருக்கு இப்போ இப்போ நீங்கள் எவ்வளோ பத்துக்கிலோ கேக்குறீங்களா பத்துக்கிலோ இப்போ இன்னைக்கே வேணுங்களா இல்லை எப்படி நாளைக்கு வாங்கித்தரலாமா அப்படியா ஆ ஆ மஞ்ச சாமந்தி வர்துக்கு இப்போ மஞ்ச சாமந்தி வந்து இப்போ நம்ம ஒரு கிலோ நூற்றம்பது ரூவான்னு போடுகிறோம்மா உங்களுக்கு வேணா நூற்றி இருபதுரூவான்னு போட்டு கொடுக்குறோம் ஏன்னா நீங்கள் ரெகுலராக வாங்குறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லை அது சரி இப்போ நம்பள்கிட்ட சாமந்தி பூ மட்டும் இல்லை நம்மள்கிட்ட பெங்களூர் ரோஸு ஃபிரெஷ்ஷான மல்லிகைப்பூ நந்தியாவட்டை பூ ஃபங்ஷனுக்கு கொடுக்குற எல்லா ஐட்டமும் நம்பள்கிட்ட இருக்கு அதனால் நீங்கள் எந்த ஃபங்ஷனாக இருந்தாலும் நம்பள்ட்ட வாய்ங்கிலாம் ம் ம் ம் சரி சரிம்மா ஆ சரி சரி சரி ஆமாம்மா இங்கேதான் ரெகுலராக இங்கேதான் இருக்கு நமக்கு அங்கே பஸ் ஸ்டாண்ட்கிட்டே ஒரு கடை இருக்கு இங்கே இருந்தால் நாங்களே வந்து எங்கே டெலிவரி பண்ணனுமோ அங்கே டெலிவரி பண்ணிவிடுவோம் நம்பள்கிட்ட ஆளுங்கல்லாம் இருக்காங்க ஆ பஸ் ஸ்டாண்ட்கிட்ட இருக்க கடைக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிட்டாலும் சரி இல்லை நம்பள்கிட்டையே வந்து வாங்கிக்கிட்டாலும் சரி எது உங்களுக்கு கிட்டக்க இருக்குதோ அதை பார்த்து வாங்கிங்க ஆ சரி ஆ ஓகே ஓகே வாங்க வாங்க ம்